இந்தியாவில் எனக்கு பிடிச்ச மாநிலம் எது அப்படினா எனக்கு வந்து தமிழ்நாடு தான் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படினா நான் வந்து விரும்புறது என்னோட தமிழ்நாடு நான் இருக்கிற மாநிலம் தமிழ் மாநிலம் என்னோட தாய்மொழி தமிழ் அதனால நான் வந்து வெளியில எங்கையும் நான் வந்து போகறதுக்கு விரும்பல ஏன்னா என்னோட சொந்த பந்தங்கள் என்னோட உறவுகள் என்னோட நண்பர்கள் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு வெளியில போகறது அப்படிங்குறது வந்து எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை நான் வந்து உறவுகளோட வாழணும்னு ஆசைப்படுறேன் அதனால என்னோட நாட்டில என்னோட தமிழ் மாநிலத்தில் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எங்கேயாவது வெளியில போகனும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படினா சென்னை போகனும்னு எனக்கு ஆசை சென்னையில போய் எல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்குறது என்னோட ஆசை